ஸ்டாம்ப்பு காயினு அல்லது இந்த கூழாங்கல்லில் விளாடுற கூழாங்கல் இந்த பெட்டி பெட்டியாக இருக்கும் அதிலலாம் எடுத்து போட்டு விளாடுறது அது எல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுருக்கோம் இதை வந்து வெளியில் கூட சென்னையில் அந்த ஸ்டாம்ப்பு அந்த காயின் எல்லாம் ஒரூபா நாலணா ரெண்டு பைசா அஞ்சு பைசா ஓட்டை ஓட்டையணா அப்படின்றதுலாம் வச்சுருக்காங்க ஆனால் நம்ம பார்த்ததில்ல ஆனாலும் நம்ம விளாட்ல ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க நாங்களும் போய் அதை சேகரித்த இடத்துல போய் பார்த்தோம் சின்ன பிள்ளைகளுக்கு நமக்கு காமிச்சு கொடுத்து அந்த இது எல்லாம் அந்த காலத்தில் ஓரணா ரெண்டணா காலணா அரையணா அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கும் அப்போ ஓட்டை பைசாவை பார்த்து பிள்ளைங்க இது எதுக்கு அப்படின்னு கேக்கிறாங்க இது ஒரு ஒரு பைசா நாணயம்தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம்